எங்கள் ஊரில் வந்து பாரம்பரியமுறை தையல்னா வேட்டி சேலை இதுபோன்ற பொருட்கள்தான் எங்கள் ஊர் வந்து திருபுவனம் அந்த ஊரில் வந்து சேலை பட்டு புடவைகளுக்கு பேர் போன இடம் அதுவந்து தறியில் வெச்சி அதை வந்து தைக்க நெய்யணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நூலை எடுத்து நூல் அதாவது துணிமாரி நூல் நூலாக இருக்கும் அந்த நூலை ஃபஸ்ட்டு எடுத்து சாயம் ஏற்படுத்திக்கணும் சாயத்தை எடுத்து நம்மளுக்கு தேவையான கலரை தேவையான வண்ணங்களை தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதில் இந்த நூலை போட்டு ஊற வெச்சி கொஞ்ச நேரம் கொதிக்க வெச்சி அதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து காய வைக்கணும் காய வெச்சதுக்கு அப்புறம் அதை தனித்தனியாக பிரித்துக்கணும் பிரித்து பிரித்ததுக்கு அப்புறம் நம்ம போய் தறியை போய் அதாவது துணி நெய்யுற மிஷின் இயந்திரம் ஒன்று இருக்கும் அந்த இயந்திரத்தை நம்ம தயார் படுத்திக்கணும் கரெக்ட்டா நம்ம தயார் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டுப் போய் நம்ம அதாவது கலர் கலராக பிரித்துக்கிட்டு நூலை கொண்டுட்டு போய் அந்த தறியில் வெச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பின்ன ஆரம்பிக்கணும் பின்னி கடைசி கட்டம் வர்றதுக்கு வர்றப்போ அதை வந்து இன்னொரு நூல் எக்ஸ்ட்டா சேர்த்து இந்த இடத்துல நடுவில் ஒரு கோடு மாரி வரும் நம்மளுக்கு தேவையான டிசைன் அந்தமாதிரி அது அதுக்கு தேவையான தனி வண்ணங்களை நம்ம அதில் பயன்படுத்தி நம்மளுக்கு தேவையான அந்த வண்ணங்களில் நம்ம அந்த டிசைனை ஏற்படுத்திக்கலாம் அதுமட்டும் இல்லாமல் நிறையா நிறையா நிறையா கலர் அதாவது நம்மளுக்கு பிடிச்ச வண்ணம் சில பேருக்கு டிசைன் டிசைனாக தேவைப்படும் இது ஸ்டைலிஷாக அது இல்லாமல் பட்டு அதாவது பாரம்பரிய ரொம்ப பழமையான பட்டு வகையில் நம்ம அதில் பயன்படுத்துகிறோம் நாங்கள் அது எப்படின்னா அதுவந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம அந்த நூலெல்லாம் வீணாக்கிவிடக்கூடாது கரெக்ட்டாக நம்ம அந்த அளவுக்கு போட்டு பயன்படுத்தி அதை தைக்க ஆரம்பிக்கணும் தைக்க ஆரம்பிக்கிறப்ப கடைசியாக அந்த கடைசி எண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம நிற்பாட்டிடணும் நிற்பாட்டி லாஸ்ட்டாக ஒரு தையல் ரெண்டு தடவை ரெண்டு தடவை ஓட்டிவிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கையால் அந்த அந்த ஒரு ஒரு இடமா எடுத்து முடிச்சு போட ஆரம்பிச்சிடணும் முடிச்சு போட்டால் ஒரு நார்மலான சேலை தயார் ஆகிடும் அதை வந்து நம்ம கரெக்ட்டா பார்த்து அதை நம்ம வந்து விற்பனைக்கு எடுத்து செல்லலாம்